ஹலோ ஹலோ ஹலோ கீர்த்தனா புஷ்ஷா புக் ஷாப்புங்களா நாங்கள் புக்ஸாக எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுதுங்க ஆ நாங்கள் திருக்குறள் புக்கு டிராயிங் புக்ஸு ஆக்ட்டிவிட்டி புக்ஸு இன்னும் கதை சிறுகதை புக்கு வினாவிடை புக்ஸு அப்புறம் கதை சிறுகதைகள் புக்ஸுகளெலாம் எனக்கு வே தேவைப்படுது கவிதைகள் புக்ஸு தேவைப்படுது பழங்கால பாடல்கள் அடங்கிய புக்ஸ் இருந்துச்சின்னா அதுவும் எனக்கு தேவைப்படுதுங்க ஏ நீங்கள் ஆன்லைனில் எதாவது ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ப ஆன்லைனில் புக்கும் பு அதோட ரேட்டும் எதுவும் சொல்ல முடியுங்களா இல்லை அனுப்ப முடியுங்களா

ஓகேங்க எனக்கு வந்து இ ஆக்ட்டிவிட்டி புக் வேணுங்க ம் திருக்குறள் புக் திருக்குறள் புக்கு வேணுங்க கவிதைகள் புக்ஸு வேணுங்க நாட்டு மருந்து சம்பந்தப்பட்ட வைத்தியம் சம்பந்தப்பட்ட பா புக்ஸ் இருந்தால் அதுவும் வேணுங்க டிராயிங் புக்ஸும் வேணுங்க அப்புறம் பாரதியார் பாடல்கள் மாதிரி பாடல்கள் இருந்த பா பா பழங்கால நாட்டுப்புற பாடல் புக்ஸ் இருந்தாலும் வேணுங்க ஆ ஜென்ரல் நாலேஜு புக்ஸ் இருந்தால் வேணுங்க ஆ ரெண்டு நாளில் எனக்கு வேணுங்க நாங்கள் அம்மாக்கிட்டே சொல்லி நான் இது ஓ மொபைல்லேயே பணத்தை அனுப்பிடுறேன் நீங்கள் வீட்டுக்கே போ அனுப்ப முடியுங்களா கொரியரில் ஆன்லைனில் மா டிரான்ஸ்ஃபர்ஸு பண்ணிடுறேங்க ஓகேங்க தேங்க்ஸ்ங்க அட்ரஸு டீட்டெயிலும் நான் அனுப்பிடுறேங்க

ம் அட் அட்ரஸ் சொல்லட்டுங்களா ஆ ஒன்று பை நாற்பத்தி நாலு ஏ ஆலகொம்பு பழையூர் மேட்டுப்பாளையம்

ஓ ஓகேங்க ஓகேங்க